நான் வந்து ரிட்டைர்ட் ஆனால் உடனே சொந்தமாக ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கிவிட்டு சரி அது ரொம்ப நாளாக இப்படியே இருக்குன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யலான்னு ஆரமிச்சேன் அதனால் ஃபென்சிங் போஸ்ட்டு போட்டேன் ஃபென்சிங் போட்டு கேட் போட்டுவிட்டு அதற்கப்பறம் தேனி பக்கம் போய்விட்டு நல்லா மரக்கன்றுகளை வாங்கிகிட்டு வந்து நட்டு தென்னைமரம் தேக்குமரம் மாமரம் நெய்வேலி பக்கத்தில் போய்ட்டு பலாமரம் ஒன்று வாங்கி வச்சி நல்லாருக்கு தோட்டங்கள் தோ தோட்டம் வந்து எனக்கு சின்ன வயசுலேந்தே இந்த அக்ரிகல்ச்சரில் நல்ல வீட்லையும் வந்து கார்டன் மாரி வச்சிருப்போம் க்ரோட்டன்ஸை ஜாடியில வச்சி பராமரிப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோட்ட வேலையில வந்து எங்க நாங்கள் படிக்கிற சின்ன வயசில் படிக்கும்போதே எங்களுக்கு வந்து அப்போ வந்து தோட்டம் வேலைன்னு ஒரு ஒரு பீரியடு இருக்கும் தோட்ட வேலை எப்படி தோட்டம் பராமரிக்கணுன்னு கற்றுக்குடுப்பாங்க அதனால் எங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் எனக்கு அப்பயே ஆர்வம் அதனால் நான் வந்து அந்த இடத்துல இப்போ நல்லா மாந்தோப்பு தென்னைமரம் மாமரம்லாம் வச்சி தோட்டமில திட்டமிட்டது ஒரு மூணு வருஷம் ஆகுது அதனால் எனக்கு தோட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தாவரங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாவரங்களை எப்பையும் நேசிப்பேங்க காலையில ஏந்திச்சோன்ன அதுக்கு தண்ணி ஊற்றுவேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் உரம் வைப்பேன் பராமரிப்பேன் சரி இல்லைனா அக்ரிகல்ச்சரில் போய்விட்டு இதுக்கு என்ன செய்யணும் இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எல்லா வாங்கி அடிச்சு நல்லா ப படிமானமாக வர வரையும் மரங்களை வளர்த்துருக்கேன் இப்போ நல்லா தென்னைமரமெல்லாம் நல்லா பூ வெடிக்க ஆரமிச்சுருக்கு எனக்கு நல்ல வருமானமும் வருன்னு எதிர் பார்க்குறேன் அதனால் எனக்கு சின்ன வயசில் இருந்தே தோட்ட கலையில் ஆர்வம் இருக்கு அதனால் நான் ரிட்டைர்ட் ஆன உடனே அந்த தோட்டத்தை அமைக்கணுன்னு சொல்லி திட்டமிட்டேன்